குழந்தை வந்து இப்போ விளையா அதிகமாக விளையாட்றது டிவி பார்க்கறது செல்லு பார்க்கறது அப்புறம் வே இது டிவி தான் அதிகமாக பார்க்கறாங்க செல்லு தான் அதிகமாக பார்க்கறாங்க சரி போய் வெளியில் விளையாடுங்கடான்னா வெளியில் போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மறுபடி வந்து அந்த செல்லு செல்லு பார்க்கவும் டிவி பார்க்கறது தான் விளையாடுறாங்க